ஸோ நெசவு தொழில் நெசவு தொழிலை பற்றி பேசணும்னா நிறைய கிராமத்தில் அவங்களுக்கு கை கொடுக்கறது நெசவு தொழில்தான் நம்ம இப்போ உடுத்துகிற எல்லா உடையும் நெசவுத்தொழில் நெசவாளர்கள் பண்ணுறது மட்டுந்தான் ஆனால் கரெக்டாக அவங்களுக்கு வந்து அவங்க செய்கிற தொழிலுக்கு சம்பளம் கிடைக்கிதா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்க ஒரு சாரீயை வந்து தைக்கிறதுக்கு நெய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்களோட ஒவ்வொரு ப்ராசஸ்ஸும் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அவங்க வந்து கலர் கொடுக்குறதாகட்டும் அதில் டிசைன் பண்றதாக பண்ணுறதாகட்டும் எல்லாமே ரொம்ப டஃப்பான ஒரு திங் அதை அவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் நெசவாளர்கள் வந்து ட்ரெஸ்லாம் தைச்சி கடைசியாக அது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து அதை நம்ம வாங்கிறப்போ நம்ம ஈஸியாக வந்து இதை நீங்கள் கம்மி ரேட்டுக்கு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு வாங்குறோம் நம்ம இதை கம்மி ரேட்டுக்கு வாங்கினா அப்புறம் அவங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு அவங்க பிழப்பே அதுதான் கஷ்டப்பட்டு அவங்களை எல்லாமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எஃபோர்ட்ஸ்லாம் போட்டு பண்ணுறதுக்குலாம் ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போய்டும் ஸோ உங்களுக்கு வந்து எதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா எதாவது ஒரு சாரீ ஏன்னா சாரீக்குதான் அவங்க வந்து நெய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் வந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட்டை வந்து கொடுத்து உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் டேரக்டாக நீங்கள் போய் வாங்குறதுக்கு நெசவாளர்கள் வந்து நெய்கிற இடத்துக்கே டேரெக்டாக போய் அவங்ககிட்டேயே வாங்குனீங்கன்னா அவங்க இன்னும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு பண்ணுற வேலைக்கு ரெககனைசேஷன் கிடைச்சாதான் அவங்க வந்து ஒரு மோட்டிவ் ஆகி இன்னும் நிறையா ஒர்க் வந்து இந்தமாதிரி பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல அவங்க பண்ணுற வேலைக்கு அவங்க வந்து பேடாக இருக்கணும் அதுக்கேற்றமாரி நம்ம அவங்களை வந்து ட்ரீட் பண்ணணும்